சொல்லுங்க ஹலோ ஆ சொல்லுங்கள் ஜி அப்படிங்களா சரி ஜி விவோங்களா இதே நம்மக் கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா ப்ராண்டுமே இருக்குது இப்போது லேட்டஸ்ட் மாடல் இப்போது ரெட்மி சாம்சங் ஓப்போ ஐஃபோன்லேருந்து எல்லா ப்ராண்டுமே இருக்குது ப்ரோ நம்மக் கிட்ட நீங்கள் வந்து எந்த மாடல்ன்னு ஏதாவது ப சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா இந்த மாடல் வேணும் அந்த மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா ஆமாம் ஆமாம் ஆமாம் ப்ரோ விவோ வி டொண்ட்டி செவன் அது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் ப்ரோ அது அது வந்து நீங்கள் ஆன்லைன்ல பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு வரும் ப்ரோ அது நம்மக் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேர்ல வந்து வாங்றதுனால கொஞ்சம் டிஸ்கௌண்ட் கொடுத்து முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு அந்த மாதிரி கொடுக்கலாம் கி அது வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் ப்ரோ அதனால் அதில் வந்து கேமரா குவாலிட்டி எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்டேட்டடாக தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் வாங்குறதுன்னா யோசிக்காமல் வாங்கலாம் ப்ரோ அது எதுவும் பிரச்சனை இல்லை நீங்கள் எங்கக் கிட்ட வந்து வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கௌண்ட் பண்ணியே நாங்கள் கொடுக்கறோம் நாங்கள் ஆ போட்டுக்கலாம் ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இஎம்ஐ போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட் ஒரு டூ தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு டூ தௌசண்ட் பே பே பண்ணிட்டீங்கன்னால் மீத எல்லாமே நம்ம இஎம்ஐ போட்டுக்கலாம் ஆ இஎம்ஐ வந்து எத்தனை மாதம் நீங்கள் போடுறீங்க ப்ரோ அது வந்து எயிட் மந்த்ஸ் டென் மந்த்ஸ் டுவெல் மந்த்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம் நோ காஸ்ட் இஎம்ஐன்னா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்க்ரோலோ கு சிவில் ஸ்கோர் செக் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம் ப்ரோ அது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது அது அந்த ஆஃபர் வந்து எல்லாருக்குமே போட மாட்டாங்கள் இப்போ நீங்கள் போடுற அந்த பஜாஜில தான் நம்ம இஎம்ஐ அந்த மாதிரி போட்டுகிட்ருக்கோம் பஜாஜில வந்து உங்களோட நேம் அண்டு எல்லாமே கொடுத்துட்ணும் மொபைல் நம்பர்லாம் கொடுத்து ஸ்கோர் செக் பண்ணாங்கள் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து அது எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது போட்டுக்கலாம் ஆ அந்த மாடல் நம்மக் கிட்ட ப்ளூ கலர் இருக்குது ப்ரோ ப்ளாக் கலர் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம் ப்ரோ உங்களோட ஆதார் கார்டு ஒரிஜினலு பேங்க் பாஸ்புக் ஒரிஜினல் அது மட்டும் கொடுங்க போதும் ஓகே ப்ரோ நீங்கள் வாங்க உங்களுக்கு நான் டிஸ்கௌண்ட் பண்ணியே கொடுக்கறேன் ப்ரோ நன்னு ஒன்னும் பிரச்சனை இல்லை வாங்க ஆ ஆ சரி ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ ஆ வச்சிரலாம்